விவசாயிகள் கால்நடைகளை பார்த்தீங்கனா மனிதாபித்த மனிதா பிதானத்தோட நடத்துகிறத விட தங்களோட குழந்த மாதிரிதான் வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னா தினோம் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி இப்போ க அன்றாட வேலைகளை செய்கிறாங்களோ அதே மாதிரிதான் கால்நடைகளையும் பார்க்குறாங்க காலையில் எந்திரிச்சி கட்டு தார கூட்டி சாணி எடுத்து தீனி போட்டு தண்ணி வச்சி நெவுல்ல பிடிச்சி கட்டி மதியம் அதே மாதிரி வேற பக்கம் பிடிச்சி கட்டி திலும்பி தீனி போட்டு சாயந்தரம் தீனி போட்டு அது நல்ல முறை இருக்குதா எப்படி இருக்குது அது காற்றோட்டம் இருக்குதா காற்றோட்டமான இடத்துலதான் கட்டி மரத்தடியை இல்லைனா கொட்டாயி நைட் டைம் கொசு கடிக்காமல் பார்க்குனு மாதிரி ஃபேன் கூடல்லாம் இப்போ போட்டு வைக்கிறாங்க அதனால் மன ம கால்நடைகளை வந்து வச்சிக்கிறது வந்து மேக்ஸிமம் மழை ஈரத்தில் கட்டாமல் இருந்தால் அந்த கோமாரி நோய் அதெல்லாம் வந்து வராமல் இருக்க தடுத்துக்கலாம் அதை வந்து நம் முன்னெச்சிரிக்கை மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு பாடுபடுற மாதிரி அது மாதிரி நம்ம இது பண்ணி அதை பண்ணிக்கிறோம் அதனால் விவசாயிகளுகளுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து கால்நடை வந்து தன்னுடைய குழந்தைகள் மாதிரிதான் அதை ஆசையாக வச்சிக்கிறது வச்சிக்கிறதுன்னு சொல்கிறத விட எல்லாருமே அதை தன் தன்னுடைய குழந்த மாதிரிதான் வச்சிக்கிறாங்க அப்போ அப்போ டாக்டரு வந்து செக் பண்ணுறாங்க எதாக இருந்தாலும் அதுக்கப்புறோம் கவர்மெண்ட் எதாவது வ வருதுன்னா அதை முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசி போட சொல்லி சொல்கிறாங்க அதெலாம் செஞ்சு வச்சிட்டா கால்நடைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர்றது இல்லை அதனால் கால்நடைகளுக்கு மன அழுத்தத்தை குற குறைக்கிற அளவுக்கு எது இல்லை